நான் வந்து ஃபேஸ் கிரீம் அப்படிங்குற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி வாங்கினேன் அது வந்து ரொம்ப நெகட்டிவாக ஒரு மாதிரி ஆகிருச்சி அது ஃப்ரெண்டு சஜெஸ்ட் பண்ணிணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீம் வாங்கினேன் அது வந்து கிளிம்சால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் கிரீம் பிம்பிள்ஸ் ஆக்கிறீஸ் இது எல்லாம் வந்து மறையுறதுக்காக சொல்லிட்டு ஒரு கிரீம் வாங்கினேன் அது ஃபஸ்ட்டு போடுறப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிரைட்னெஸ் கொடுக்குற மாதிரிதான் இருந்துச்சி அது போக போக என்ன ஆச்சி அப்படின்னா ரொம்ப ஓவராக பிம்பிள்ஸ் ஆக்கினிஸுலாம் வந்து டார்க் டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து அலெர்ஜி மாதிரி ஆகிருச்சி அது டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணும் போது தான் என்ன சொன்னாங்கன்னா அதில் ஓவராக ஆசிட் இது எல்லாம் வந்து யூ யூஸ் பண்ணிருக்கனால அது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னே டேமேஜ் பண்ணி உள்ள இருக்க செல்ஸ் எல்லாம் வந்து டெத் செல் ஆகிடுச்சி அப்படிங்குற மாதிரி சொன்னாங்க அது யூஸ் பண்ணனால ரொம்ப இச்செஸ் ரேஷஸ் இந்த மாதிரி ரொம்ப ஃபேஸே வந்து பார்க்க முன்ன இருந்த ஃபேஸை விடவும் நார்மலாக பிம்பிள்ஸ் வந்த ஃபேஸை விடவே இந்த ஃபேஸ் பார்க்குறக்கு ரொம்ப பேடாக இருந்துச்சு நெக்ஸ்ட் ரிவியூஸ் வந்து அதை ப்ராடக்ட் நேம் வந்து குட் நேம் பட் ஆன்லைனில் நம்ம பை பண்ணி வாங்கிற பொருள் என்னென்னா அதே நேம் வச்சி ஃபேக் ப்ராடக்டாக வந்து கொடுக்குறாங்க அது இன்னுமே என்ன பண்ணணுனா நம்மளே எப்போ வாங்கினாலும் மெடிக்கலில் தான் போய் வாங்கணும் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணிட்டு அதை ஃபேக் ப்ராடக்டாக கொடுக்கம் போது நம்ம ஸ்கின் ரேஷஸ் அலெர்ஜிஸ் எல்லாமே வந்து ஃபேஸு ஆனால் ஃபேஸோடு ஸ்கின்ஸோட டெக்சர் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே வந்து இதுவே பழைய மாதிரி இல்லை அதுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்க்கு மேல செலவு பண்ணி தான் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிருக்கு அதுமாதிரி எதா எதா எந்த மெடிக்கல் திங்க்ஸ் எதாவது ஃபேஸ் கிரீம்ஸ் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ சோப்பு எதாது இருந்தாலும் வந்து நேரில் போயி வாங்கிறா மாதிரி வாங்கணும் ஆன்லைனில் பை பண்ணி வாங்கினா அது ஓவரால் வந்து நெகட்டிவ்வா நெகட்டிவாக இருக்கற மாதிரி ரேஷஸ் இது எல்லாம் வந்து ஓவராக டேமேஜ் பண்ணிடுச்சி என் ஸ்கின் டெக்சரையே அந்த ஸ்கின் டெக்சர் போனதுனால என்னால் எதுவுமே வந்து ஆன்லைனில் நம்பி வாங்க முடியல எல்லாமே வந்து ஃபேக்காக இருக்குமோ அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் எதுவுமே வாங்க முடியல அப்புறம் ஃபேஸ் ஃகிரீம் கண்டிஸ்னர்ஸ் எது வாங்கினாலும் நான் வந்து ஆன்லைனில் வந்து ஒரிஜினலாக என்னென்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினேன்